எனக்கு செய்தித்தாள் படிக்கிற வாய்ப்பு தினமுமே இருக்குதுங்க ஏன்னா நான் தினமுமே பேப்பர் வாங்குகிறணுங்க அதில் வந்து திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப நானு எல்லாமே படிப்பணுங்க எனக்கு இது பிடிச்ச பகுதி பிடிக்காத பகுதின்னு எதுவுமே இல்லைங்க நானு எல்லா பகுதியுமே விரும்பி படிப்பணுங்க எனக்கு எனக்கு பொழுதுபோக்கே அதுதாணுங்க எனக்கு வீட்டு வேலை முடிச்சதுக்கப்புறமா நா சும்மா இருக்கிற சமயத்தில் வந்து எடுத்து வச்சுங்க பேப்பரை ஃபஸ்டு பேஜுலிருந்து லாஸ்டு பேஜு வரைக்கும் ஒவ்வொன்னா எது தேவை எது தேவை இல்லைங்கிறத நான் முழுசாவே தினமுமே படிப்பணுங்க தினமுமே எனக்கு பேப்பர் படிக்கிறது ஹாபியாக இருக்குதுங்க நான் அதுலேயுமே எனக்கு வந்து நான் எந்த பகுதி ரொம்ப விரும்பி படிக்கிறேன்னா எனக்கு எனக்கு விளையாட்டு பார்ப்பணுங்க நானு விளையாட்டு செய்திகளை அதிகமாக பார்ப்பணுங்க அதுக்கப்புறமாக வந்து முக்கிய முக்கிய நிக நிகழ்வுகள் அந்தந்த அன்றைக்கு என்னென்ன நடந்தது அப்படிங்குறது அந்த செய்தித்தாள் அடுத்தது இன்றைக்கு என்ன நடந்துச்சுனால் நாளைக்கு அந்த செய்தி பேப்பரில் வர்ற அந்த பேஜு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதையே படிப்பணுங்க அதுக்கு அப்புறமாக மே மேல மேல வந்து எக்ஸ்ட்ரா வர்ற அனைத்துமே படிக்கிறதுதானுங்க அதாங்க எனக்கு ஒரே வரியில் சொல்லணும்னா எனக்கு செய்த்தித்தாள் தினமுமே வாங்குகிறங்க தினமுமே படிச்சிட்டுருக்கணுங்க எனக்கு பொழுதுபோக்கே அதுதாணுங்க அதனால எந்த பகுதி பிடிக்கும் எந்த பகுதி படிக்க பிடிக்காது அப்படிங்குற தேர்வெல்லாம் பண்ணுறதில்லீங்க எடுத்தமா எல்லாமே படிக்கிறதுங்க எனக்கு அந்த மாதிரிதான் பிடிக்குதுங்க அப்புறம் வரி விளம்பரங்கள் பார்ப்பணுங்க வரி விளம்பரங்கள் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது வரி விளம்பரங்கள் பார்க்குறதுங்க அப்புறோம் இந்தோ அரசியல் பார்ப்பணுங்க எனக்கு அரசியல் கொஞ்சம் பிடிக்கும் அரசியல் ஈடுபாடு கொஞ்சம் இருக்கிறனால எனக்கு கொஞ்சம் அரசியல் இதில் அந்த இதில் கொஞ்சம் பார்ப்பணுங்க நானு அப்புறோம் அன்றைக்கு என்ன நடந்துச்சு அன்றைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்குற அதையும் படிப்பணுங்க அந்த அது எனக்கு கொஞ்சம் ஹா ஹாபிங்க அது அரசியலுமு சினிமா பற்றி ஜாஸ்தி பார்க்கமாட்டணுங்க எனக்கு அரசியலை பார்ப்பணுங்க அந்த வரி விளம்பரங்கள பார்ப்பணுங்க அது கொஞ்சம் ஹாபிங்க அப்புறோம் வேற என்னங்க சொல்கிறது எனக்கு மற்றபடி வந்து நானு இதைய படிப்பேன் அதையே படிக்கமாட்டேனல்லா இல்லைங்க போர் அடிக்கும் போது ஃபுல்லா எடுத்து வச்சிங்க எல்லாமே படிச்சுருவணுங்க ஃபஸ்டு பேஜுலருந்து லாஸ்டு பேஜு வரைக்கும் எனக்கு எது எது நல்ல செய்தியோ முதல் எது படிக்கணும் நல்ல செய்தி இது நல்லது அப்புடிங்குற மாதிரி தோணுச்சுனா அதையே ஃபுல்லாவே நான் படிச்சிருவணுங்க அதனால எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க அதுக்கு பிரிவெல்லாம் நானு இது பண்ணி சூஸ் பண்ணி படிக்குறதில்லைங்க எனக்கு இந்த பிரிவு எடுத்து நான் இது பார்த்தோன்னே படிப்பேன் அப்படிங்குறதெல்லாம் இல்லைங்க நானு சினிமாவை பற்றியும் பார்ப்பணுங்க விளம்பரத்தை பற்றியும் பார்ப்பணுங்க அரசியலை பத்தியும் பார்ப்பணுங்க எல்லாபத்த பற்றியும் நான் பா படிச்சிகுவணுங்க தினமுமே படிப்பணுங்க எனக்கு அதுதான் பிடிச்சிருக்குதுங்க மற்றபடியெல்லாம் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க